எல்லாரும் டீ போடுவாங்க எங்கள் நாகை மாவட்டத்தில் டீ போடுறது க அது ஒரு கை பக்குவம் அதே மாரி இருக்காது எங்கூரில் இப்போ அதும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பால் குண்டானை வச்சு பாலை ஊற்றி பாலு காஞ்சதும் தண்ணி ஊற்றி எல்லாரும் ஜீனி போடுவாங்க அதே மாதிரிலாம் போட மாட்டோம் நாங்கள் வெல்லம் போட்டுதான் காய்ச்சுவோம் காச்சி டீ தூள் ஊட்டி இது எல்லாரும் டீ தூள் வேற டீ தூள் போடுவாங்க நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம் ஊட்டி தூள்தான் போட்டு காய்ச்சி டீ வடிகட்டுவோம் அதே மாரி தான் இருக்கும் எல்லோரும் காய்ச்சினது போதும்னு வெல்லம் நசுக்கி போட்டு இஞ்சி நசுக்கி போட்டு கு குடுப்போம் அது காஞ்சால்தான் நல்லா இருக்கும் டீ இல்லைன்னா நல்லா இருக்காது டீ வடிகட்டி குடுப்போம்